ஆ சொல்லுங்கள்

ஆ சொல் என்ன பிரச்சனை ஆ ஆ ஆ ஆ ஆ எல்லாம் செய்யலாம் அதாவது ஆ அது வந்துவிட்டு செய்யலாம் எல்லாம் ட்ரைனேஜ் எல்லாம் சுத்தம் பண்ண சொல்லலாம் தெருவிளக்கெல்லாம் எங்கெங்கே எரியலையோ அதெல்லாம் போட சொல்லலாம் மற்றும் ரோடு கேட்டிருக்குது எல்லாமே செய்யலாம் முதியோர் உதவித்தொகை இல்லாதவங்களுக்கு செஞ்சுக் கொடுக்கலாம் மற்றும் அது கார்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் கார்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் சுத்தமான பெனிஃபிசரியாக இருந்தாக்கா அவங்களுக்கு பதினைஞ்சு நாளில் கார்டு கிடைக்கிறத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அதேமாதிரி அதேமாதிரி ஆ பா பார்த்து ஊருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சிடலாம் மற்றும் அவுங்களுக்கு தான் ஓ ஏ பி எலிஜிபிள் பார்ட்டிக்கு வந்து ஓ ஏ பி வாங்கித்தரலாம் மற்றும் ரேஷன் கடையில் வந்துவிட்டு இலவசமாக அரிசி போடுறாங்க கார்டு இல்லாதவங்களுக்கு வந்துட்டு கார்டு வாங்கித்தரலாம் மற்றும் முதியோர்களுக்கு வந்துவிட்டு ஓய்வூதியம் வராதவங்களுக்கு வந்துவிட்டு அவங்களுக்கு ஏதாவது தனியாக ஒரு சென்ட்ரு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு உணவளிக்கலாம் அவங்களுக்கு வந்துவிட்டு அவங்க நர்ஸுக்கு சொல்லிவிட்டு அவுங்க தடுப்பூசி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அவங்களுக்கு வருவாய்த்துறையில் சொல்லிவிட்டு பட்டா ஏற்பாடு பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சரி நான் நேரில் வர்றேன் எல்லாம் பார்த்து பேசிக்கலாம் சரி வையுங்க ஆ சரி வையுங்க